நான் வந்து முதல்ல யூஸ் பண்ணிண ஃபோன் அப்படின்னால் வந்து ஓப்போ ஏ ஒன் கே அப்படிங்கிற ஸ்டார்டிங் சைஸ்ல இருக்கிற ஒரு ஃபோன் தான் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அது வந்து எதுக்காக நான் யூஸ் பண்ணேனா ஒரு தகவல்களை வந்து பரிமாற்றம் செய்யறத்துக்காக நான் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ உள்ள காலக்கட்டத்தில் பார்த்தோன்னா நிறையா டைப்பில் வந்து ஃபோன் வந்து வருது ஃபோன் மட்டும் இல்லாமல் அதில் வந்து இந்த மொபைல் வாங்கினிங்கன்னா இதில் வந்து வீடியோ க்வாலிட்டி அதிகமாக இருக்கும் இதில் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்கும் அதில் வந்து கேமரா க்வாலிட்டி வந்து பார்க்க அழகாக இருக்கும் இதமாதிரில்லாம் வச்சு புது புது டிசைனில் மொபைல்லாம் வந்து வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் நான் வாங்கினது வந்து தகவல்களை பரிமாற்றம் செய்யறதுக்கு மட்டும்தான் வந்து மொபைல் யூஸ் பண்கிறோம் அப்படின்னு நெனச்சு ஓப்போ ஏ ஒன் கே வந்து வாங்கினேன் ஆனால் இப்போ பார்த்தா விவோ சொல்கிறாங்க ரியல்மி அதை மாதிரி நிறையா டைப்பில் வந்து கம்பெனியில் வந்து ஃபோன் லாம் வந்து நிறையா டைப்ஸில் வந்து ப்ரோவைட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய டைப்ல வந்து கேமரா எல்லாமே இருக்குனு தான் சொல்லணும் ஆனால் இப்போ நான் நினைக்கிறேன் நானும் ஒரு மொபைல் அந்த ஜென்ரேசனுக்கு ஏற்ற மாதிரி வாங்கணும்னு நினைக்கறேன்